நான் வந்து மாடித்தோட்டம் தான் வச்சுருக்கேன் ஏன்னால் எங்கள் முற்றத்தில் வந்து அவ்வளோவா இடமில்ல எல்லாம் மண் மண் இடமும் இல்லை அண்ட் இடம் இருந்தால் தானே செடி அங்கே வைக்க முடியும் இருந்தாலும் எனக்கு செடி செடி வளர்க்க ரொம்ப ஆசை அதனால் மாடித்தோட்டம் தான் மாடியில் ஒரு நிறைய பதினஞ்சு இது பாட்டு வைச்சு அதில் மண் மண் செம்மண் நல்லா செம்மையாக இருக்கற மண் எடுத்துகிட்டு வந்து போட்டு பதியம் போட்ட செடிகளெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ரோஸ் செடி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால ரோஸ் செடி அதிகமாக வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கற்றாழை செடி கற்றாழை ரொம்ப நல்லது உடலுக்கும் காற்றை சுத்திகரிக்கிற சக்தியும் அதுக்கு நிறையாவே இருக்குது அதனால் கற்றாழை வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் தினசரி தேவைக்காக புதினா செடி புதினா வந்து புதினா செடி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வேறு என்ன மல்லிகைச்செடி மல்லிகை மல்லிகைப்பூ மல்லிகைப்பூ செடி ரொம்ப வாசமாக இருக்கும் அதனால் மல்லிகைச் செடி குண்டு மல்லிகைச் செடி ஜாதி மல்லிகைச் செடியும் வச்சுருக்கேன் இந்த மாதிரி தான் செம்பருத்தி செடி இருக்குது இதெல்லாம் கீழே வைக்கிற அளவுக்கு இடமில்ல அதனால் மாடியில் தான் சின்ன சின்ன இதில் வைச்சு வேஸ்ட்டான வேஸ்ட்டு திங்க்ஸெல்லாம் இருக்குமே இந்த வேஸ்ட்டான கேனு அதெல்லாம் இருந்தால் அதை கட் பண்ணி அது அதுலேயும் மண் நிரப்பி அந்த மாதிரி தான் வச்சுருக்கோம்